இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு